என்னோட ப்ராடக்ட் வந்துவிட்டு பிளாஸ்டிக் கன்டைனர் பிளாஸ்டிக்குங்குறது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஏன்னா வந்துவிட்டு பிளாஸ்டிக் இல்லாமல் நம்ம யாருமே வந்துவிட்டு எதுவுமே வந்துவிட்டு பண்ண முடியாது ஏன்னா கடையிலுமே எங்கேயுமே போனாலுமே பிளாஸ்டிக் தான் வந்துவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம வீட்டில் வந்துவிட்டு மோஸ்ட்லி நம்ம நம்மகிட்ட இருக்கிற பொருள்ளையே பிளாஸ்டிக் திங்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் வந்துவிட்டு நம்ம ரொம்ப நாள் வந்துவிட்டு அதை யூஸ் பண்ணிட்டுருக்க முடியும் அந்த பிளாஸ்டிக்கை வந்துவிட்டு நம்ம ப்ரைஸும் வந்துவிட்டு கம்மியாக இருக்கும் அது வந்துவிட்டு நம்ம பிளாஸ்டிக்கை வந்துவிட்டு எந்த ஷேப்பில் வந்துட்டும் நம்ம வந்து மாற்றிக்கலாம் ஸோ பிளாஸ்டிக் வந்துவிட்டு நமக்கு வந்துவிட்டு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு தான் சொல்லலாம் அந்த பிளாஸ்டிக்கை வந்துவிட்டு ரொம்ப மக்காத தன்மையாக இருக்குறதால் நம்ம ரொம்ப நாள் வச்சுக்கலாம் லாங் இயர் வச்சியும் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டுருக்கலாம்